நான் பஸ்ஸு போக்குவரத்து பற்றி பேசுகிறேன் இது எப்படி அப்படின்னா நான் ஒரு இந்த நம்ம ச கோயம்பத்தூர்லேருந்து நான் ஒரு திருப்பதி போகிறேன்னு வைங்களேன் அதில் பாத்தா பஸ்ஸில் போகும் போது ஒவ்வொரு சீட்டில் உட்கார்ற மாதிரி இருக்கும் ரெண்டு சீட் இருந்ததுன்னா ரெண்டு பேர் உட்காந்துக்குறோம் அப்போது அந்த பஸ்ஸில் உட்கார்ற மாதிரி போயிட்டால் அந்த திருப்பதி போகிற வரைக்கும் என்ன ஒரு படுக்க முடியாது ஒரு சீட்டை வந்து உட்கார்ற சீட்டு விட்டு மாற்றி கொடுக்கவும் மாட்டாங்க நம்ம உட்கார்ற இடத்துல உட்கார்ற இடத்துல தான் இருக்கணும் இல்லையா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னால் நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு போகிறோம்னா இந்த பஸ்ஸில் போகிறதுக்கு நம்ம உட்காந்து ஏன்னால் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் போகணும் நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணி தான் போகணும் நம்ம வந்து இந்த பஸ்ஸில் போகிறோம் இவ்வளவு தூரம் போறோமுன்னால் நம்மளுக்கு வேறு சீட் கொடுக்க மாட்டாங்க படுக்கவும் முடியாது ஒரு நின்றுக்கிட்டும் போக முடியாது வேறு உட்காந்து தான் போக முடியும் அந்த உட்கார போகிற நேரத்தில் என்னாகுதுன்னால் நம்ம கை கால் கால் வலி வலிக்க வலிக்கத் தான் செய்யும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு தான் இருக்கணும் நம்ம போயிட்டிருக்கும் போது என்னாகுதுன்னால் அடேயப்பா எந்நேரந்தான் போய் திருப்பதி போய் சேருவோம் உடம்பு வலிக்குது கால் வலிக்குது எந்நேரந்தான் ஊர் வரும் எந்நேரந்தான் ஊர் வருன்னு போய்கிட்டே இருக்கும் அப்படி போயிட்டிருக்கும் போது அப்படியே சரின்ட்டு ஒரு தூக்கம் வருது இப்போ தூங்கிகிட்டே போனோம்னால் நம்ம தூக்கத்தில் இருந்து என்ன ஆகுதுன்னால் அது போய் தூங்கிட்டோம்னால் நமக்கு போய் தெரியாது போய் சேர்கிற டைம் நம்மளுக்குத் தெரியாது முழிச்சுட்டே இருந்தால் தான் ஐயோ எந்நேரம் போகும்ன்னு போகணும் நம்ம இதே தூங்கிவிட்டோம் நம்ம ட்ராவல் பண்ணும் போது தூங்கி தூங்கிட்டோம்னால் சீக்கிரம் போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு டைம் ஆகும் ஓ பரவாயில்லையே இவ்வளோ தூரத்தில் சீக்கிரமாக வந்துடுச்சே அப்படின்னு நமக்குத் தோணும் இதே உணவுமுறையில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் வந்து பஸ்ஸில் வந்து நம்ம போனால் வந்து சாப்பாடு கெட்டும் போயிடும் நம்ம வந்து நம்ம தேவைப்படுற நேரத்தில் வந்து பஸ்ஸு நிப்பாட்டவும் மாட்டாங்க ஏன்னா நம்ம இந்த இடத்துல போய் உணவு சாப்பிட்லாம் போய் இந்த இடத்துல இந்த ஓட்டலில் நம்ம சாப்பிட்லான்னு நினைச்சு நாம் தெரிஞ்ச ஓட்டலு தான் இந்த இடத்துல இருக்குது நம்ம போய் பஸ்ஸு ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லான்னா அது முடியாத காரியம் இல்லைன்னா நம்ம கொண்டு போய் சாப்பாடு உணவு கொண்டு வந்துருந்தால் அதில் வந்து சாப்பாடு கெடுறதும் இருக்குது கெடாத பொருளும் இருக்குது கெட்டுப் போகிற சாப்பாடும் இருக்குது கெடாத சாப்பாடும் இருக்குது அப்போ நாம் என்ன பண்ணுறது அது வந்து சரி பண்ணி தான் நம்ம சாப்பாட்டுக்கே நம்ம ட்ராவல்ஸ் பண்ணும் போது சரி பண்ணும் போது தான் நம்ம அதை எடுத்துட்டு போகணும் நீங்கள் அது வந்து தெளிவாயிடும் இது வந்து எதையும் வந்து சிந்திக்க வேணாம் இது எப்படி தான் கொண்டு போகிறது இது எப்படி எங்கே போய் வாங்கறதுன்னு நம்ம சிந்தித்து தான் போகணும் நம்ம கடைசியில் வந்து நம்ம எப்போவும் ட்ராவல்ஸ் பண்ணி சேர வர்றயும் சாப்பாட்டுக்கோ இல்லை தனியாகவே எதுவுமே இல்லாமல் பாதுகாப்பு பண்ணி தான் கொண்டு போகணும் நம்ம நம்ம வந்து இடையில் நம்ம வந்து நாம் வண்டி தனிய தனிப்பட்ட முறையில் கிடையாது நம்ம வந்து டூவீலரில் நம்ம காரில் போகிற மாதிரி பஸ்ஸில் போனால் நம்ம வந்து நிறுத்த முடியாது இந்த இடத்துல போய் நிறுத்து அந்த இடத்துல போய் நிறுத்துன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா நாம்ம தான் நின்று எச்சரிக்கை பண்ணி போகணும் இதை நீங்களும் பண்ணுங்கள் சரிங்களா